ஹலோ யார் ஹலோ

ஆ சொல்லுங்கள் ஆ கேட்குது சொல்லுங்கள் ஆ எடுக்கலாம் உங்களுக்கு ஃபோட்டோ வேணுமா இல்லைன்னா வீடியோ வேணுமா ரெண்டும் வேணுமா ரெண்டும் சேர்த்துனா இருபதாயிரம் வரும் அட்வான்ஸ் வந்து இருபதாயிரம் வரும் எப்போ வேணும் என்றைக்கு கல்யாணம் இருபத்தொன்னாந்தேதியா எந்த மண்டபம் ஆ சரி வந்துடலாம்

அட்வான்ஸ் எதுவும் கிடைக்குமா இருபதாயிரம் வரும்ங்க அட்வான்ஸு கொறைச்சி சரி கேட்டு சொல்றேனே

ஆ

சரி சரி நாளைக்கு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு வருவீங்களா அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காண்டி நீங்கள் வருவீங்களா ஆ சரி

சரி வந்துட்டு எனக்கு ஃபோன் அடிப்பீங்களா தர்றதுக்கு தர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஆ கல்யாணம் இருபத்தொன்னாந்தேதியா என்ன கெழம வர இருவது இருபதாந்தேதினா ஒரு முப்பதாந்தேதிக்குள்ள தந்துடலாம் ஆ சரி சரி நாளைக்கு கடைக்கு வந்துடுங்க ஆ சரி வைக்கிறேன்